ஹலோ ஹலோ ஆமாங்க சார் நீங்கள் பிரின்சிபல் சாருங்களா வணக்கம் சார் வணக்கம் சார்

ஆ சொல்லுங்கள் சார் ஆ ரொம்ப சந்தோஷம் சார் ஆ ஆ ஓ ஆ ஓகே சார் யஷ்வந்த் வந்து விளாண்டுட்டிருக்காங்க வெளியில்

ஆ ஆ சரிங் சார் ஆமாங்க சார் டியூஷன் அனுப்பணும் சார் ம் ஆமாங்க சார் எப்போ வந்தாலுமே படிச்சிட்டு தான் சார்ருப்பாங்க படிப்பு அதை தாண்டி சு ஸ்போர்ட்ஸு படித்துட்டே இருப்பான் சார் எப்போயுமே ஆமாங்க சார் ஸ்கில் அதிகமாக இருக்குது சார் நல்லா நல்லா வந்துட்டு வா ஃபுட்பால் அந்த மாதிரி அதலாம் விளாடுவான் செஸ்ஸு விளாடுவான் அவனுக்குன்னு நிறைய ஸ்கில் இருக்குது சார் நிறைய இருக்குது என்ன நான் வந்து அவன் மார்க் எடுத்தாலும் அதுக்கு முக்கிய காரணமே நீங்கள் தான் ஏன்னா எங்கள் கூட இருக்கிறத விட அதிகமாக வந்து ஸ்கூலில் தான் இருப்பான் எங் ஆ ஆமாங்க சார் ஆமாங்க சார் எங்கள் ஆ ஆ ஓகே சார் எங்கள் பங்கை விட ஒரு ஆசிரியராக உங்கள் பங்கு தான் சார் என் பையனை இந்தளவுக்குக் கொண்டு வந்துருக்கும் ஏன்னா எங்கள் கூட இருந்த டைம் ஸ்பென்னத விட உங்கள் ஸ்கூலில் தான் இருக்கான் அவனுக்கு எல்லா ஆக்ட்டிவிட்ஸு எல்லா எல்லா நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் தான் கத் கற்று தரிங்க அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஆ ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் கண்டிப்பாக வரேன் சார் ரொம்ப நன்றிங்க சார் உங்களுக்கு தான் சார் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து நன்றி பெரிய நன்றி சொல்லணும் எங்கள் குழந்தைய வந்து இவ்வளோ தூரம் நல்ல ஒரு படிப்பு சொல்லிக் கொடுத்து நல்ல ஒரு நல்ல பழக்கவழக்கத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு தான் சொல்லணும் ஓ ஓகே சார் தேங்க் யூ சார்